அதிகம் எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக மக்கள் இதாக இருக்கும் போது ஜனங்கள் வரும்போது மக்கள் வரும்போது எனக்கு அதிகமாக சமைக்கவும் தெரியாது சமைப்பேன் ஆனால் வீட்டுங்களில் ஒரு அஞ்சு பேர் மட்டும் இருக்கக்குள்ளே அஞ்சு பிள்ளைங்க ஆறு பேர் இருக்கும் போது மட்டும் சமைக்க அது மட்டும் அந்த அளவு மட்டும் தெரியும் ஆனால் அதிகமாக வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எப்பிட்ரா சமைக்க போகிறேன் என்ன பண்ண அப்போ அந்த மாதிரி நேரங்களில் தான் அந்த கறி ஐட்டங்கள்லாம் எடுக்க மாட்டோம் அப்போ வந்து என்ன பண்ணிடுவேன்னா இப்போ எப்படி அஞ்சு பேருக்கு செய்கிறமோ அதே மாதிரியே ஒரு ரெண்டு ஒரு மூணு மடங்கு நாலு மடங்கு சேத்து அந்த அளவுகள்லேயே இது பண்ணி சமைக்க போகிறவங்கள கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஈஸியான வேலையாக இருக்குமோ கொஞ்சம் சீக்கிரத்தில் முடியுமோ அந்த மாதிரி பருப்பு இந்த மாதிரி ரசம் பொரியல் இந்த மாதிரி காய்ங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சீக்கிரத்தில் முடிகிற மாதிரி காய்ங்கள்லாம் சின்ன சின்ன வேலைகளை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வேலைகள கொஞ்சம் இது பண்ணிக்குவேன் அப்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து இது பண்ணி அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் அளவு இப்போ அஞ்சு பேருக்கு சமைக்கிற போது கொஞ்சம் அளவுங்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் சமைப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி சமையல் பண்ணுவேன் அப்போ சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும் அந்த அதிகமாக இருக்கும்போது வர்றதுக்குள்ளலாம் நான் கொஞ்சம் பயமாகவே இருக்கும் சமைக்கும் போது அப்போ கறியெல்லாம் எடுத்து நாங்கள் செய்யமாட்டோம் அந்த நேரங்களில் வந்து இப்போ இந்த கொஞ்சம் இது பண்ணி ஒரு இப்போ ஒரு படி போடுறோம்னா கொஞ்சம் அது அந்த அளவுங்களில் இன்னும் கொஞ்சம் சேத்தி அளவு தண்ணி வைச்சி அதிகமாக சீக்கிரத்தில் இன்னொரு இதில் இந்த இந்த இதில் ஒன்று இந்த இதில் ஒன்று அப்புறம் மூணு அடுப்புங்களில் சீக்கிரமாக வேலையை முடித்து ஒவ்வொரு நேரங்களில் கொஞ்சம் அப்படியே இது பண்ணி சீக்கிரத்தில் வந்தவங்களுக்கு அந்த அந்த டைமுங்களுக்குள்ளே செஞ்சு முடித்து சாப்பாடு கொடுத்துருவேன் அந்த மாதிரியெல்லாம் நிறையா இது பண்ணிருக்குறேன் அந்த நேரங்களில் சமைச்சி அவங்களுக்கு அந்த டைமிங்களுக்குள்ளே முடித்து கொடுத்துருக்குறேன் சீக்கிரத்தில் முடிக்கணும்ன்ட்டு எப்படி எப்படி இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் இது பண்ணணுமோ கறி செஞ்சால் லேட் ஆகிரும் அதனால வந்து சாம்பார் காய்ங்க இது மட்டும் வாங்கிட்டு வந்து சமைச்சி அந்த இது இது பண்ணிக்குவேன்